சுற்றுலாப்பயணிகளுக்கு நிறைய சந்தெல்லாம் இருக்கு இங்கே இங்கே சந்தன்னு சொல்லப்போனால் கோயம்பேடு மார்க்கெட்டு அது மெயின் அங்கே வந்து நிறைய காய்கறி பழங்கள்லாம் இருக்கும் அங்கே அந்த காய்கறி பழம்லாம் கட்டுப்படியான விலைலருக்கும் கோயம்பேடு மார்க்கெட்டில் மார்க்கெட் ஷாப்பில் அந்த மார்க்கெட்டில் கட்டுப்படி விலைலருக்கும் எல்லாரும் வாங்குற மாரி ஒரு விலைலருக்கும் இதுவே ஷாப்பிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்பிங்ஸ் சென்டர்ஸ் இருக்கு விஆர் மால் சிட்டி சென்டர் ஸ்பென்சர் ப்ளாசா இஏ இந்த மாரி நிறைய சொல்லப்போனால் நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு இந்த மாரி நிறைய ஷாப்பிங்ஸ் மால்ஸில் வாங்குனோன்னா அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது கோயம்பேடு மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் இந்தமாதிரி ஷாப்பிங் சென்டர்ஸில் போய் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மார்க்கெட் சைடு சாதாரண வியாபாரிகள் கிட்ட வாங்குன்னா நம்பளுக்கு நியாயமான விலைல கட்டுப்படி விலைல வாங்கலாம் இதுவே ஷாப்பிங் சென்டர்ஸ்ஸு பெரிய பெரிய மாலில் நம்ம போய் வாங்குனோன்னா அங்கே நிறைய வில வில அதிகமாருக் வில அதிகமாகருக்கும் அது வந்து கட்டுப்படி ஆகாது சாதாரண மக்களுக்கு கட்டுபடி ஆகாது ஒரு ஹை ஹை லெவல் நிறைய நல்ல வசதிவுள்ள மக்களுக்கு ஷாப்பிங் சென்டெர்ஸ் அங்கேல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சாதாரண மக்களுக்கு எப்போதுமே நம்ம சாதாரண வியாபாரிகள்கிட்டேருந்து வாங்குறது தான் எல்லா பொருளும் சா உற்பத்தியாகிற அது டேரெக்டாக நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு வரும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வ விவசாயிகளிடமிருந்து டேரெக்டாக வியா வியாபாரத்துக்கு வருது அங்கே வியா நியாயமான விலையில விற்பாங்க அங்கேயும் வாங்கலாம் ஷாப்பிங் சென்டர்லையும் வாங்கலாம் நம்பளுக்கு நியாயமான விலைல வாங்கணுன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மார்க்கெட் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தை மார்க்கெட்டு இந்த மாரி மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம் அது ஈஸியாகருக்கும் சொல்லப்போனால் ஷாப்பிங் சென்டரில் வாங்குன்னா அது வந்து கொஞ்சம் லெவல் அது கொஞ்சம் அதிகமாக இருக்குறவங்க போய் வாங்குற மாரி இருக்கும் ஷாப்பிங் சென்டரில் நம்ம வந்து நியாயமான விலையில நியாயமான வியாபாரிகளுக்கு கொஞ்சம் உதவுற மாரி இருக்குணுன்னா நம்ம சந்தை மார்க்கெட்டு அந்த மாரில வாங்கிக்கலாம்